எல்லா மதமுமே நல்லது தான் சொல்லுது எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோருக்கும் நல்லது செய்யணும் மற்றவங்கள பற்றி இழிவாக பேசக் கூடாது இது மாதிரிதான் வந்து எல்லோரும் எல்லோரோட மதமும் வந்து சொல்லுது நம் மனுஷங்க தான் வந்து அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மதத்தை பற்றி அடித்துக்கிறது போகிறதுன்னு வந்துக்கிட்டுருக்காங்க சில பேர் தான் பண்ணுறாங்க ஆனால் பல பேர் வந்து இதை வந்து சமூக சேவையாகவும் எல்லோரும் எடுத்துக்கிட்டிருக்காங்க எல்லா மதத்தில் இருக்கறவங்களும் அன்பாகதான் பழகிட்டிருக்காங்க இதில் நாங்கள் என்னென்னலாம் வந்து சமூக சேவை வந்து நான் ஒன்றுதான் செஞ்சிருக்கேன் ஆனால் என்னென்ன செய்யலாம்னு நிறையா இருக்குது நாங்கள் இந்த வெயில் காலத்தில் வந்து தண்ணீர் பந்தல் வச்சோம் மோர் பந்தல் வச்சோம் சாப்பிட முடியாதவங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து உணவு கொடுத்தோம் எப்படின்னா வந்து பர்த்டே அன்றைக்கி ஆனிவர்சரி அன்றைக்கி ஏதாவது வீட்டில் நல்ல விஷயம் நடந்தால் கேக் வெட்டி அதில் செலவு செய்யாமல் ஏ மீதி பேருக்கு முன் பின் தெரியாதவங்களும் நம்மளை வாழ்த்தணுங்கிறதுக்காக ஒரு ஆர்ஃபனேஜில் போய் உணவு வழங்கறதாக இருக்கட்டும் அதை மாதிரி நாங்கள் வந்து இங்கே சமூக சேவை செய்கிறோம் இது எல்லாமே வந்து எல்லோருமே பண்ணலாம் இது சமூக மதம்தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது எல்லாரோடய மதமும் இதை வந்து சொல்லிக் கொடுத்துட்டுருக்கு